ரீஜினல் ஏஜென்ட்டுகள் அவங்க வந்து எங்கள்கிட்ட ரொம்ப பேசும்பொழுது அவங்களோடைய பேங்க்கு அவங்களோடைய பேங்க்கை பற்றி எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு விவரமாக சொல்லுவாங்க அதாவது எங்களுக்கு புரியிற மொழியிலயேதான் எங்கள்ட்ட பேசுவாங்க அவங்களுடைய வங்கியுடைய என்னன்ன விதிமுறைகள் அப்படிங்கறதையும் அவங்க எங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க ஒரு லோன் வாங்கணுன்னா எப்படி வந்து என்னான்ன ஆவணங்கள் அதுக்கு தேவை என்னான்ன வழிமுறைகள் அப்படின் சொல்லுவாங்க அதற்கப்பறம் லோன் கட்டுறதுக்கான விதிமுறைகள் அதை எடுத்தால் எவ்வளோ டைம்குள்ளே கட்டணும் எப்படின்றதையும் சொல்லுவாங்க அவங்க சொல்லுறது எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாகதான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு புரியிற மொழில தான் சொல்லுவாங்க அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் லோன் வாங்கறதுக்கு என்னான்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா ஆதார் கார்டு ஃபோட்டோ அந்த மாரி ரேஷன் கார்டு அதெலாம் வந்து அவங்க ஆவணங்களாக கேட்பாங்க அதற்கப்பறம் வந்து அவங்க ஆவணங்கள் வந்து திருப்பி கொடுக்கறதில் வந்து சிரமமாக இருந்தாலும் ஆனால் நம்பகத்தன்மையாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நம்ப ஒரு லோன் கட்டி முடிச்சிவிட்டா கூட அவங்க வந்து அந்த மாதமே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அப்படின் அப்படின்னு ஆனதுக்கப்பறம்தான் அந்த லோன் வந்து நம்பளுக்கு வந்து க்ளோஸ் ஆயி இருக்கும் அதனால் வந்து நம்பகத்தன்மையாக தான் இருக்கும் ஆனால் வந்து கிடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு